ஆ வாங்கம்மா வாங்க ஏன் சரி சரிம்மா எப்போ இப்போ உடனே ட்ரான்ஸர் ஆயிட்டாங்களா எதனால் என்ன ஆச்சு சரி சரிம்மா நல்லா படிப்பீங்க அழகாக வருவீங்க போவீங்க இருந்தாலும் திடீர்னு நல்ல ஸ்டூடண்ட்டா இருந்தீங்க திடிர்னு இதுதான் என்ன பண்ணு எப்போயாவது முடியிறப்போ இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா நம்ம காலேஜ்ஜுக்கு வாங்கம்மா வந்து பசங்கள நல்லா என்கரேஜ் பண்ணுங்க ஆ ஓகேவா ஆ ஒரு டூ டேஸில் மட்டும் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தந்துடுறேன்டாம்மா ஆ சரி ஓகேம்மா வீட்டில் எல்லாரையும் கேட்டதாக சொல்லுங்கம்மா ம் சரி ஓகேம்மா நா ரெண்டு நாளில் ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன் எப்போ நீங்கள் ரிட்டர்ன் போகிறது நெக்ஸ்ட்டு மந்த்லேயிருந்துதான அங்கே போறீங்க இல்லை இந்த மந்த்தே போறீங்களாடா நெக்ஸ்ட்டு வீக் போறீங்களா சரி ஓகே நான் உங்களுக்கு நான் அரேஞ் பண்ணி ஒரு டூ டேஸில் நான் அரேஞ் பண்ணிடுறேன் ஆ சரி ஓகேம்மா ஓகேம்மா